வணக்கம் எனது பெயர் விஷாகன் நான் தஞ்சை மாவட்டத்தில் வசித்து வருகிறேன் நான் எரிவாயு சிலிண்டரைப் பற்றி பேச அழைத்திருக்கிறேன் நான் எரிவாயு சிலிண்டர் புக்கிங் செய்த ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்குள் எனக்கு டெலிவரி ஆகி விடுகின்றன இதனால் நான் எந்தவொரு சிரமத்திற்கும் ஆளாகவில்லை இது நான் என் நண்பர்களுக்கு எடுத்துக் கூறி அவர்களையும் வற்புறுத்தியுள்ளேன் இதனால் அவர்களும் இந்த எரிவாயு சிலிண்டர் நிறுவனத்தில் வாங்குவார்கள் இதனால் எரிவாயு சிலிண்டர் நிறுவனத்திற்கு மிக்க நன்றி